பால் விக்கிற சுதா அக்காங்களா நான் பௌதம் பேசுறேங்க்கா உங்கள்கிட்ட பால் வாங்குவேன்ல்ல ஆ பௌதம்க்கா திருவாரூர்ங்க ஆமாம் ஆமாம்ங்க ரம்யா ஓட வீட்டுக்கார் தாங்க இன்னக்கு மார்னிங் வந்து பால் வாங்க வந்து இருந்தாங்களாமா அமௌண்ட்டு பண்ணிட்டிங்கன்னு சொன்னாங்க என்னக்கா இது பத்து ரூபா அதிகம் பண்ணிக்கறேன்ங்குறிங்க நாங்கள் ரொம்ப வருஷமாக உங்கள் கிட்ட பால் வாங்கிகிட்டு இருக்கேன் என்னங்க்கா திடீர்ன்னு அப்புறம் பால் விலைய ஹெச்சு பண்ணியிருக்கிறீங்களே சரி சரிங்க அது கரக்ட்டு தாங்கக்கா அப்புறம் ஏதாவது கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ண முடியும்ங்களா ம் ஆமாங்கக்கா நீங்கள் சொல்கிறதும் கரக்ட்டு தாங்க இல்லை இல்லைங்க

ம் சரிங்கக்கா இன்னும் பக்கத்தில் எல்லாம் கம்மியாக தான் விக்கிறாங்க நானும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேங்க ஆமாம்ங்க இல்லை பக்கத்தில் எங்கள் சித்தப்பா வீடே கம்மியாக தான் ஊற்றுறாங்க நாங்கள் ஒரு ரொம்ப வருஷமாக வாங்கறேங்காட்டி அவங்க கிட்டையே வாங்கிகிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னைக்கு தான் சொன்னாங்க பால் விலைய ஹெச்சு படுத்திருக்காங்கன்னு சரி சரிங்க சரிங்க்கா அதுக்கு தான் சரி எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படினு சொல்லி தான் கூப்பிட்டேங்க சரிங்க

சரிங்க்கா நானும் பக்கத்தில் விசாரிச்சு பார்க்குறேங்க அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்த்துட்டு நான் வேணா சொல்றேங்க அக்கா சரிங்க்கா நாங்களும் குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்குறேங்க நீங்களும் கொஞ்சம் பார்த்து ஏதுக்கும் அனுசரிச்சு ஊத்துனிங்கன்னா ஆகும்ங்க

இல்லை அது தெரியுங்கக்கா அதனால் தான் சரி சரிங்க அதனால தான் உங்கள் கிட்ட வாங்கிகிட்டு இருக்குறேங்க சரிங்க்கா சரி ஓகேங்கக்கா சரிங்க்கா சரி நான் விசாரிச்சு பார்க்குறேங்க்கா ஆ சரிங்க்கா